ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏழு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணுற்றி எட்டு நான்கு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணுற்றி ஆறு பதினாலு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பதினைந்து ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணுற்றி எட்டு